எனக்கு பிடித்த உணவு வந்து பயிறு உருண்டை பிடிக்கும் அது ஏன் பிடிக்கும்னா அது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்புறம் வந்து எனக்கு வந்து தேங்காய் சாதம் பிடிக்கும் தேங்காய் சாதம் பிடிக்கும் அப்புறம் மிளகு பொங்கல் பிடிக்கும் அதோடு தேங்காய் சட்னி சாம்பார் எதுவும் ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவேன் அப்புறம் வந்து பிரியாணி பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ்தான் பிடிக்கும் அதில் ஃப்ரைட் ரைஸு அது பிடிக்கும் புரோட்டா பிடிக்கும் புரோட்டா தோசை இட்லி எல்லாமே பிடிக்கும் இட்லியில் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும் சிக்கன் கிரேவி அதெல்லாம் வெச்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்புறம் நெய் சாதம் பிடிக்கும் தேங்காய்பால் சாதம் அதை அதோடய குருமா வெச்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்புறம் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலில் வெள்ளை குருமா உருளைக்கெழங்கு குருமான்னு சொல்லிட்டு அது ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும்

குலோப்ஜாமூன் பிடிக்கும்

குலோப்ஜாமுன் நிறையா ஸ்வீட்டு பிடிக்கும் அல்வா பிடிக்கும் மிச்சர்லாம் பிடிக்கும்